இப்போத்தைய ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கிறது ப்ளவுஸில் ஆரி ஒர்க்கு எம்ப்ராய்டி ஒர்க்கு தான் மிகப்பெரிய ட்ரெண்டிங்கில் இருக்குது நம்ம கல்யாணம் ஆகட்டும் நம்மளோட பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் வரவேற்பு எல்லாத்துக்குமே பெ பெண்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஒரு எக்ஸ்சைட்மெண்ட் கொடுக்குறதே இந்த ஆரி ஒர்க் வெச்ச ப்ளவுஸு இப்போ ப்ளவுஸோ ஸாரீயோ உடுத்தும்போது எல்லோருடைய வரவேற்பையும் நம்ம நிறைய பெறுறோம் எல்லோருடைய ஆச்சரியப் பார்வையும் நம்ம பேரில் இருக்குது அதனால எனக்கு ரொம்ப அந்த ஆரி ஒர்க் மேலே இன்ட்ரஸ்ட் வந்தது சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கான முறையான வகுப்புக்கு நான் போக ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு நாள் தொடர்ந்து வகுப்புக்கு போனேன் அதுக்கப்புறம் என்னுடைய இது சூழ்நிலையினால் வகுப்புக்கு தொடர முடியல இருந்தாலும் நான் இப்போது ஆன்லைனில் கம்ப்ளீட்டாக இதை கற்றுக்க முயற்சி பண்ணிக்கிட்டுருக்கேன் இவ்வளோ ஆரி ஒர்க்குக்கான விலைகள் அதிகம் ஏன் இப்படி இருக்குதுன்னா அதுக்கான நுணுக்கங்கள் ரொம்ப ஜாஸ்தி டெய்லி ஒரு ஒரு விதமான புதுசு புதுசு புதுசான டிஸைன்களோ ஒரு இதுவோ வரும்பொழுது அதுக்கான நுணுக்கத்தோடு நம்ம செஞ்சோம்னா அது நல்ல வரவேற்பை பெறும் ப்ளஸ் எம்ப்ராய்டி ஒர்க்கும் அதேமாதிரி தான் நீங்கள் புடவைகள்ல பெரிய பெரிய மயிலோ அல்லது அந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ளவர்ஸோ வரையும்போது அப்படியே நம்மளுடைய கண்களே நம்மளுடைய ப்ளவுஸையோ நம்மளுடைய ஸாரீயோ நம்மளே நம்மள முதலில் ரொம்ப வியக்குறோம் அதுதான் இதில் ரொம்ப பெரிய விஷயமே அதனால இந்த ஒர்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சு போய் நான் கத்துண்டேன் இப்போ அதை வெச்சு நான் என்னுடைய தொழிலையும் மேம்படுத்தவும் விரும்புகிறேன் இன்னைக்கி நம்பர் ஒன் தொழிலில் இருக்கிறதும் இந்த ஆரி ஒர்க்கு தான் அதனால் நான் இதை ரொம்ப வரவேற்கிறேன் இந்த தொழிலை